நகர்ப்புற கிராமப்புற பள்ளிகளுக்குள்ளே வித்தியாசம்னா வந்து இப்போ வில்லேஜ் சைட்டில் வந்து நம்ப படிக்கிறப்போ ஒரு பக்குவமான ஒரு சூழலில் வந் இப்போ டவுன் சைட் போனோம்னா இப்போ வில்லேஜ் சைட்லேந்து நம்ப சிட்டி சைட்க்கு போகும்போது எல்லாமே மாடல்லாம் இருக்கு நம்ப வந்து இங்கே கிராம சைட்டில் படிக்கும்போது நமக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் எம் எப்படி எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்டே வந்துருப்போம் இப்போ அங்கே போனால் இப்போ சிட்டி சைட் போனால் அவங்களே நமக்கு சொல்லுறாங்க இந்த மாரிலாம் நீங்கள் ஒரு ஒரு நாள் வந்து அவங்க ஃபுட்டு கூட நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பனும் அவ்வளோ வந்து இப்போ டெக்னலாஜி வளர வளர சிட்டி சைட் வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகறாங்க இப்போ அதே அளவுக்கு வந்து கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடங்கள்லயும் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் வந்து ஒரு சூப்பராக ஒரு எஜிக்கேஷன் அந்த அளவுக்கு விளையாட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு அவங்களும் வந்து அவங்களால் அவங்களால் முடிஞ்ச முயற்சியை போட்டு பசங்களை நல்லாவே செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ டவுன் சைட்லாம் வந்து ஒரு ஃபுட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனி கேர் எடுத்து பார்த்துக்குறாங்க ஒரு டீச்சர்ஸ்லாம் வந்து ஃபுட்டு டெய்லியும் வந்து டவல் எடுத்துகிட்டு வரணும் ஸ்பூன் எடுத்துகிட்டு வரணும் ஸ்கூலுக்கு வந்து இந்த மாரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வரணும் அந்த மாரி வந்து இப்போ டவுன் சைட்டில் வந்து அது டவுன் சைட்டில் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பென்சிவ்வான ஒரு நிறையா பணம் செலவாகுது கிராமப்புறங்களில் வந்து ஒரு நடுத்தரமான செலவாக இருக்கு